ஆ ஹலோ சார் ஆ சார் எனக்கு வந்துட்டு ஒரு கேஷ்வல் ஷூ பார்க்கணும் இருக்கா சார் இல்லை சார் எனக்கு கேஷ்வல் ஷூ தான் வேணும் ப்ளாக் கலரில் வேணும் சார் இருக்கா

எனக்கு லோக்கல் ப்ராண்டுலாம் வேணாம் சார் எனக்கு வந்து விகேசி ப்ராண்டில் காட்ட முடியுமா

எனக்கு வந்து ஒரு எய்ட் ஹண்ட்ரடுக்கு வேணும் சார் சைஸ் வந்து எய்ட்டு சார்

ஆ ஆமாம சார் ஆ சரிங்க சார் எதாவது டிஸ்கவுன்ட் பண்ண முடியுமா ஆ ஓகே சார் அப்படினா இப்போ எய்ட் ஹண்ட்ரட்னால் எவ்வளோ சார் வரும் ஆ ஓகே சார் கலர் வந்துட்டு க்ரே கலர் கிடைக்குமா சார் ஆ ஓகே சார்

இல்லை சார் எங்களுக்கு கேஷ்வல் ஷூ தான் வேணும் நான் அதை வாங்கிக்கிறேன் அது எப்படி இருக்குனு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறோம் வந்துட்டு வாங்கிக்குவோம் சார் ஆ நன்றி சார்